இப்போ நான் ஒரு சிங்கராக இருக்கேன் இப்போ என்னுடைய குரல் இப்போ இனிமையாக கேட்கணும்னா என்னை நானே ஃபர்ஸ்ட்டு முதல்ல பாதுகாத்துப்பேன் எப்படி சொல்கிறது உட மழையில் இருந்து இதுமாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய குரல் வளத்தை நான் பாதுகாத்துப்பேன் ஒரு வேளை எனக்கு இதுமாதிரி பாதிப்பு ஏற்பட்டுத்துன்னா நான் வந்து இஞ்சி இஞ்சி தட்டி போட்டு டீ டீ போட்டு குடிப்பேன் அதுக்கப்புறம் இஞ்சி மரப்பா சாப்பிடுவேன் விக்ஸ் விக்ஸ் மிட்டாய் இதுமாதிரி வாங்கி சாப்பிடுவேன் இதுமாதிரி வாங்கி சாப்பிடும் போது நம்ம தொண்டையில் இருக்கிற கரகரப்பு சீக்கிரமாக இது பண்ணலாம் தேன் தேனை வந்து மெளகில் இடித்து அது குழப்பி அது வந்து சாப்பிட்டா உடனே தொண்டை இதலாம் சரியாக போயிடும் இதுமாதிரி பண்ணால் குரல் வந்து இனிமையாக இருக்கும் நல்லாவும் பாடலாம்